பறவைகளை பற்றி சொல்லணும்னா இங்கே வந்து பறவைகள் வந்து நிறையா வரும் காகம் சிட்டுக்குருவி மைனா புறா கொக்கு வாத்து கோழி கோழிக்குஞ்சு நிறையா இருக்கும் வீட்டில வந்து வளர்க்குறது வந்து புறா வளர்ப்போம் சிட்டுக்குருவி அப்பப்போ வந்து போயிக்கிட்டுருக்கும் காகங்கள் வந்து தான் நிறையா வரும் இது மாதிரி அமாவாசைகள்ல வந்து காகத்துக்கு வந்து படைப்போம் நாங்கள் வந்து சாதம் படைப்போம் அதை வந்து சாப்பிட்டு போகும்போது முன்னோர்கள் வந்து சாப்பிட்டு போகிற ஃபீலிங்கு எங்களுக்கு இருக்கும் மாதம் மாதம் அது மாதிரி அமாவாசைக்கு நாங்கள் அது மாதிரி செய்வோம் எங்கள் வீட்டில அடிக்கொருக்கா சிட்டுக்குருவி தான் ரெண்டு சிட்டுக்குருவி டெய்லி வரும் அதுக்கு வந்து நாங்கள் வந்து அரிசிகள் வைப்போம் அது டெய்லி வரும் தண்ணிக்குடிக்கும் எல்லாமே செய்யும் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்கு அதே மாதிரி எங்கள் வீட்டில புறா வந்து ஓயாமல் வரும் எங்கள் வீட்டில வ ஓட்டு சாப்பில் வந்துட்டு உட்கார வரும் புறா வரும் கோழி இருக்குது எங்கள் வீட்டில கோழி கோழிக்குஞ்சு இருக்குது வாத்துலாம் வச்சிருக்கோம் நாங்கள் அதே மாதிரி புறாவும் வச்சிருக்கோம் அதை நாங்கள் வளர்த்துக்கிட்டு வரோம்